நான் சமைக்கும் பொழுது அவ்வளவா பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன் மினிமம் பாத்திரம் வர மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னால் வாஷ் பண்ணுறத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ சப்போஸ் மார்னிங் இட்லி இட்லி இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னால் இட்லி பா பாத்திரத்தில் இட்லி போட்டுவிட்டு சட்னி வந்து மிக்சியில அரைச்சுட்டு சட்னி தாளிக்கிற கடாய் இருக்குதுல்ல அதில் தாளிச்சுட்டு மிக்சி வந்து அதிலையே மி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அப்புறமா அஞ்சுப் பேருன்னா அஞ்சி ப்ளேட்ஸ் எடுத்து அதில் சர்வ் பண்ணிக் கொடுத்துடுவேன் இப்போ லன்ச்சு டைம் மட்டும் ரைஸ் செய்யறோன்னால் ரைஸு சமைக்கிறத்துக்கு ஒரு பாத்திரோம் அப்புறமா அதில் வந்து குக்கரில் போட்டு மசாலாப் போட்டு விசிலில் வச்சு இட்லி ரைஸ் பண்ணிவிடுவேன் அப்புறமா டின்னருக்கும் அப்படி தான் இட்லி டின்னருக்கும் இட்லியே வேணுன்னால் மார்னிங் செஞ்ச மாதிரி இட்லி குண்டான்லையே இட்லி வெச்சு சட்னி அரைச்சு சட்னி தாளிக்கிற கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அப்புறமா டீ செய்யணுன்னால் டீ பால் டீ குண்டானில் பால் வெச்சு டீ செஞ்சு எத்தனைப் பேருக்கு இப்போ அஞ்சுப் பேர்னால் அஞ்சு க்ளாஸ் வச்சு டீ போட்டு அந்த டீ ஃபில்ட்டர் போட்டு அப்போவே எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டப்பறமா நான் அந்த ஸ்பாட்லையே தா என்ன பா பாத்திரமும் வாஷ் பண்ணி நான் வெச்சுருவேன்